இங்கே இருக்கிறதுனா ஃபர்ஸ்ட்டு கொல்லிமலை சொல்வேன் கொல்லிமலையில் வந்து ஃபால்ஸ் இருக்குது ஆகாய நீர்வீழ்ச்சி அது பக்கத்தில் வந்து எப்போயுமே சூப் விற்பாங்க அதுவும் மூலிகை சூப் விற்பாங்க எழுபது பெண்டுருக்குது அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே அங்கே மருந்துகள் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் தேவை இல்லை நிறையா சுற்றுலாத்தலங்கள் அங்கே போவாங்க காற்றும் இயற்கையாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது கிளைமேட் பொருத்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சுத்தமான நீர் சுத்தமான காற்று எல்லாமே அங்கே இருக்கும் பக்கத்துலேயே ஏற்காடு ஏற்காடு எப்படின்னு சொல்ல போனோன்னா பெண்டு அதிகமாக இருக்கும் அங்கே வந்து எப்படி சொல்கிறது குளிர் ரொம்ப இருக்கும் அங்கே போய்ட்டு ஃபோட்டோ பிடிக்கிறது அது மாதிரி நல்லாயிருக்கும் அங்கேயும் இது மாதிரி மூலிகை எல்லாமே இருக்குது நேச்சுரலாகவே இருக்கும் விலங்குகள இப்படி ஈஸியாக நடமாடும் நல்லா பார்க்கலாம் இங்கே பார்க்க முடியாததை அந்த இடத்துல போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் போனால் முக்கொம்பு சொல்லாம் முக்கொம்பில் வந்து ஆறு அந்த ஆறு கரூர் தான் ஃபேமஸு அங்கே வந்து மீன் இருக்கும் அப்போயே பிடிச்சி அப்போயே ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாமே அங்கே இருக்கும் நிறைய அறிவியல் கண்காட்சிகள் எல்லாமே அங்கே இருக்குது அடுத்து சொல்ல போணும்ன்னா திருச்சி திருச்சியில் வந்து என்ன ஃபேமஸுனா வந்து மலக்கோட்டை மலைக்கோட்டையில என்ன ஃபேமஸுனா வந்து உச்சி பிள்ளையார் கோவில் தான் ஃபேமஸு அங்கே வந்து எல்லோருமே அங்கே வருவாங்க மேக்சிமம் இங்கே இருக்குறவங்க எல்லாத்துக்குமே அங்கே போவாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தை சொல்லாம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் வந்து நாலு கோபுரம் பெரிய கோபுரம் இருக்குது அந்த கோபுரத்தில் வந்து போய்ட்டு வெளிநாட்டுலேயெல்லாம் இருந்து எல்லோருமே அங்கே சுற்றி சுத் சுற்றி சுற்றி பார்க்க வருவாங்க அங்கே இருக்கிற சாமி தான் ஃபேமஸு ஸ்ரீரங்கநாதர் தான் ஃபேமஸானது அதுக்கப்புறம் ஐயர்மலை சொல்லாம் ஐயர்மலையில் வந்து எப்படின்னா வந்து வந்து காகமே பறக்காது அது ஒரு ஃபேமஸான தலங்கள் அதுக்கப்புறம் சொல்ல போனால் திருச்செங்கோட்டுல ஒரு மலை இருக்கு சொல்லாம் சிவன் பாதி பார்வதி பாதி இருக்கிற எடம் பிளேஸுன்னு சொல்லலாம் நெஸ்ட்டு எல்லாம் சொல்ல போனால் வந்து இங்கே வேலூர் கோட்டை சொல்லலாம் முது முன்னோர் காலர்கள் வந்து ஜெயிலாக யூஸ் பண்ண அரசர்கள் வந்து போருக்கு வந்து பாதுகாத்துக்க இடமா வேலூர் இருந்துச்சு